ஹலோ ம் வணக்கம் வணக்கம் மேடம் ம் ஆமாம் மேடம் சூப்பர் மார்க்கெட்டு ம் சரிங்க மேடம் எங்கே மேடம் வாங்குனீங்க அந்த ஃப்ரூட்ஸ்ஸெல்லாம் ம் அப்படிங்களா ஏன் எங்கள் கடையில் வாங்கிருக்கலாம்ல மேடம் இங்கே இவ்ளோ ஃப்ரூட்ஸ் வாங்கி உங்களை நம்பி நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் போய் வேறு கடையில வாங்கிட்டு வந்துருக்கிங்களே மேடம் ஆ சரி எல்லா பழமும் இருக்கு மேடம் உங்களுக்கு என்ன ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாதானே இருக்கு எவ்வளோ வேணும் ஆப்பிள் கிலோ இரநூறுவா ஆரஞ்சு கிலோ எண்பது தான் கொய்யா அறுபது ரூவாதாம்மா ம் சரிங்க மேடம் உங்கள் அட்ரெஸ்ஸு எனக்கு கொஞ்சம் அனுப்பி விட்ருங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி வேணாலும் பண்ணுறோம் ஆ டோர் டெலிவரியும் உண்டும்மா நீங்கள் நேராக டேரக்டாக கூட வாங்க்கிலாம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் அது எப்படி வேணாலும் மேடம் உங்கள் சாய்ஸ் வந்து உங்களுது மேடம் இங்கே கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு நீங்கள் நெட் பேங்கிங்கில் கூகுள் பே ஜிபே எது வேணாலும் அனுப்பி விட்லாம் ஃபோன் பேவில கூட சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் ம் அதெலாம் கம்மி பண்ண மாட்டோம் மேடம் நீங்கள் வேறு கடையில் வாங்கிவிட்டு இங்கே வந்து கம்மி பண்ண மாட்டிங்களான்னு சொன்னால் என்ன அர்த்தம் மேடம் இது எங்கள் கடையில் வாங்கி இருந்துருக்கலாம்ல நாங்கள் அடுத்த அடுத்த ட்ரிப்பு நாங்கள் கம்மி பண்ணி தர்றோம் மேடம் இந்த ட்ரிப்பு வாங்கிக்கங்க சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஓகே மேடம்